ஓகே சார் சார் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன எனக்கு கூட பிறந்தவங்க மூணு பேர் எங்கள் அண்ணா தம்பி நான் மூணு பேருதான் அக்கா இருந்தாங்க அக்கா வந்து தவறிவிட்டாங்க அதனால மூணு பேருதான் எங்கே பார்த்தாலும் நாங்கள் மூணு பேருதான் சொல்வோம் சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா வீட்டில்தான் இருந்து பழக்கம் ஏன்னா இப்போ எப்போது நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோது எங்கள் அம்மா அப்பா வீட்லேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கிட்டே வந்து இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால சின்ன வயசுலேருந்து இந்த பக்கம் இருந்துவிட்டோம் சுத்தமாக அப்பா வீடு பக்கம் போகிறதே இல்லை அங்கே அவ்வளோ டச் இல்லை யார் கூட இருக்கிறோம் சித்தப்பா சித்தி அவங்களாம் இல்லை இங்கே இந்த பக்கம்தான் மாமா அத்தை இந்த பக்கம் இருந்துவிட்டு சின்ன வயசுலேருந்தே அம்மா சைடுதான் அப்பா சைடு போனது கிடையாது எங்கள் அப்பா பாட்டி கூட இருக்கிறாங்க இப்போதான் எப்படி இறந்தாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் சுத்தமாக டச்சிலேயே இல்லாமல் தான் இருந்தோம் இவங்க இறந்தப்பதான் அவங்க வீட்டுக்கு போனோம்னா பார்த்துக்கோங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா வீடு அம்மா அப்பா அம்மாவை பெற்ற பாட்டி அம்மாவோட அம்மா அந்த மாதிரி இவங்கதான் இருந்துட்டோமே தவிர நாங்கள் வந்து போகல நிறைய சின்ன வயசுலேருந்தே இங்கே இருந்துவிட்டோம்